ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் மேடம் சரிங்க மேடம் ஹலோ கேட்குதா ஆ சொல்லுங்கள் மேம் இது மரத்தை பொறுத்து இருக்குது இப்போ நார்மலாக தேக்கு இருக்குது பூவரசு இருக்குது இதில் பூவரசு நாட்டு மரம் கொஞ்சம் வெலை பார்த்துப் பண்ணலாம் இதுவே தேக்குன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஒருமாதிரி ரொம்ப குவாலிட்டியான மரம்ல அதனால ஏன்னா கரையான் அரிக்கவே அரிக்காது அந்தமாரி மரம் இதை தவிர்த்து இன்னும் ரெண்டு இருக்குது வேங்கைன்னு ஒன்று இருக்குது ரோஸ்வுட் இருக்குது இது எல்லாமே ரொம்ப காட்டு மரங்கள் ம் சொல்லுங்கள் ஆ அப்போ நம்ம பூவரசு இல்லை வேம்பு யூஸ் பண்ணலாம் பூவரசு ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டு மரத்துலேயே பூவரசு கிலோ இப்போ தொண்ணூறு ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு நூறு கிலோ வேணும்ன்னா ஒம்போதாயிரம் வரும் நீங்கள் பல் ம் நீங்கள் பல்க்காக வாங்குகிறதால இதை பார்த்து பண்ணலாம் ஒரு ஐந்நூறுபா வரைக்கும் குறைக்கலாம் நூறு கிலோன்னா ஒரு எட்டாயிரத்து ஐந்நூறுபா முடிக்கலாம் ம்

நீங்கள் மரத்தை நேரில்ல வந்து பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்கள் நாங்கள் வண்டியை வெச்சி கொடுத்துருவோம் நீங்கள் ஏத்திட்டு போயிடலாம் அதுக்கும் நீங்கள் கா காசு தனியாக தர்ற மாதிரியே இருக்கும் ஆ சரி நேரடியாக பூவரசம் மரம் தானே ஆ ரைட்டு ஆ சரிங்க

ஆ சரிங்க ம்